நாங்கள் சாப்பாட்டில் வந்து இந்த மசாலா பொருட்களை வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்டிலயே ஓனாக அரைச்சி அது அதை வந்து யூஸ் பண்ணும் அதை வந்து யூஸ் பண்ணி சமைக்கும் போது அது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாயிருக்கும் இப்போ அந்த மசாலா வந்து இப்போ மிளகா பொடி வாங்க இருக்க அரைக்கணும்னா நாங்கள் வீட்டிலயே அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு வாரத்துக்கு அது அதுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பர் பண்ணி அதை காயவச்சு அரைச்சி அதை வந்து நான் அதை வந்து சமையலில் யூஸ் பண்ணும் போது இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட்டாயிருக்கும் ஃபுட்டு இப்போ நாங்கள் இது வந்து கறி நான்வெஜ்ல்லாம் சமைக்கணும்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து கடையில் வாங்காமல் நாங்களே வந்து அந்த அம்மியில் போட்டு அது எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாரி நாங்கள் அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை யூஸ் பண்ணும் போது அது வந்த இன்னும் வேறு லெவல் ஃபீலாயிருக்கும் கம்மியாக சாப்பிடுறவிங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ அந்த மசாலாலாம் அரைக்கணும்னா அதுக்கு தேவையான திங்ஸ்யெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டுகிட்டு அதை வந்து ஒன் வீக்குக்கு முன்னாடி இருந்து நாங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஃபர்ஸ்ட் அந்த மிளகா எல்லாம் வெயிலில் காயவச்சு அதுக்கு தேவையான மசாலாயெலாம் போட்டு வறுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு அதாவது அரைக்கிற இடமும் ரொம்ப முக்கியம் மசாலாக்கு ஏன்னால் அவங்க வந்து வேறு இப்போது மஞ்சள் அரைச்ச இடத்துல மிளகா பொடி அரைச்சா அது வேறு ஒரு டேஸ்ட்டாக மாறிவிடும் ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு அதை வந்து சமையலில் ஆட் பண்ணும் போது இன்னும் டேஸ்ட்டாயிருக்கும்